மாட்டு டாக்டரா எங்கள் வீட்டில் பத்து மாடு இருக்குது மாட்டுக்கு சுகம்மில்ல ம் செனை ஊசி போடணும் எப்போ வருவீங்க வருவீங்களா இந்த ஆடு நிக்கிது ஆட்டுக்கும் சுகம்மில்ல கோழி நிக்கிது கோழிக்கும் சுகம்மில்ல ரெண்டு வாத்து நிக்கிது எங்களுக்கு வந்து திருவைகுண்டம் குரூஸ் கோவில் தெருவுக்கு வரணும் ஆமாம் குரூஸ் கோவில் தெரு ஒன்னாவது தெருவுக்கு வரணும் அதுலேருந்து கோவில் தெருவிலேருந்து மூணாவது வீட்டுக்கு வரணும் காசுலாம் எவ்வளவு காசு எவ்வளோ கேட்பீங்க மேம் எல்லா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கு வாத்துக்கு எல்லாத்துக்கும் ஊசி எடுத்துட்டு வந்துடுங்க சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க ஆட்டோ அனுப்பிவுடவா நீங்களே வந்துடுவீங்களா ஆ ஃபீஸெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் என்ன ஆமாம் ஆடு ஆமாம் கோழி இரையே திங்க மாட்டுது அதுக்கு என்ன பண்ணுறது சீரகத்தண்ணி ஆ சரி மேம் ஆ சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க ஆ சரி மேம் மாட்டுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்குது ஆ சரி மேம் ஆ நன்றி மேம்